ஆமாம் மேடம் சொல்லுங்கள் மேடம்

ஆ சரி அமௌண்ட் வந்து ஃபை தௌசண்ட் வரும் ஆமாம் எக்ஸ்ட்டா வந்து ஐநூறுரூபா வாங்குவோம் ம் ஆமாம் ஆ இருக்குது நீங்கள் எப்போ கிளம்புறீங்க மேடம் ஓகே மேடம் நீங்கள் எ இது எந்த ஏரியாவில இருக்கீங்கள் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஆ அட்ரஸ்ஸு ம் அட் டோர் நம்பர்

ஓகே மேடம்

சரி ஓகே நாங்கள் வந்துடுறோம் கரெக்டாக வந்துடுறோம் ஆ ஆறு மணிக்கு நாங்கள் வந்துடுவோம் ஆ ஆ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் நான் தான் வண்டி ஓட்டுவேன் பார்த்து ஓட்டுகிறேன் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை ம் ம் சரி மேம் பார்த்து பண்ணித்தரோம் மேடம் நாங்கள் நீங்கள் வாங்க பார்த்து பண்ணித்தரோம் ம் நாளைக்கியா ம் உங்களுக்கு எத்தனை மணிக்கு நாளைக்கு கரெக்டாக ஆறு மணிக்கு வந்தால் போதுமா மேம்

ஆமாம் ஆமாம்

ம் சரி ஓகே மேடம் வேறு எதுவும் டீட்டெய்ல் வேணும்னா சொல்லுங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நாளைக்கு ரெடியாக இருங்கள் வந்து கூட்டிக்கிறோம் ஓகே மேம் ம் ஓகே மேடம் நன்றி மேடம் ம்